ஒரு குப்பைத்தொட்டி அடியில் விரிசல் விட்டுருச்சின்னா அதை மறுபடியும் மாற்றணும் நம்ம அதை குப்பை அள்ளறவிங்கக்கிட்ட சொல்லணும் சொல்லி நகராட்சிக்காரிங்கிட்டே சொல்லி அவங்க வந்து மாற்றுவாங்க இதே மாதிரி எடபாடிலேருந்து தாவாந்தூர் போகிற ரூட்டில் ஒரு குப்பைத்தொட்டி விரிசலில் இருக்குது வந்து மாற்றி விட்டுருங்க மாற்றி விட்டால் ரொம்ப ரொம்ப நன்றி கூடிய விரைவில் சீக்கிரம் வந்து மாற்றி விட்டுருங்க குப்பைத்தொட்டி அப்படியே விட்டாலும் ஸ்மெல் வந்துடும் வாசம் வந்துடும் நோய் பரவும் குப்பைகள் அதிகமாக இருந்தால் இந்த நாய் போயெல்லாம் அதை பண்ண இதை பண்ணணுன்னு பண்ணி எல்லாம் நாய்க்கு உடம்பு சரியாம அப்புறம் வீட்டுக்கு வந்து நாய் வந்துப் படுத்து நம்மளுக்கு மனிதர்களுக்கு உடம்பு உடல்நிலை சரியாமல் ரொம்ப கஷ்டமாகிரும் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களும் கஷ்டப்படக்கூடாது அதனால் அந்த விரிசல் விட்டிருக்கற குப்பைத்தொட்டிய எடுத்துகிட்டு புது குப்பைத்தொட்டி வைக்குமாறு வைய்ங்க சீக்கிரம் கூடிய விரைவில் நீங்கள் வைக்கணும் எடப்பாடி தாவாந்தூர் ஸ்ட்ரீட்டில் நன்றி